திருமணம் போன்ற நிகழ்வு வந்து நான் அதிகமாக வந்து தண்ணீர் ஏற்பாடு வந்து எப்படி செய்வோம்னா முன்னாடியே அந்த திருமணத்துக்கு வரவங்களுக்கு வந்து திருமணத்தை அர் அரேஞ்சு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கோஆர்டினேட்டர்னு ஒரு சில பேருங்கள வச்சி நம்ம நிகழ்ச்சி நடத்துறவங்கள அந்த மண்டபத்துக்காரவங்க அவங்கள வச்சி நாங்கள் வந்து தண்ணி வந்து வெளியில் இருந்து வாங்கிக்குவோம் இன்றைக்கும் காசு கொடுத் திருமண மண்டபங்கள்ல காசு கொடுத்து தண்ணி வாங்குற நிலம தான் இருக்குது குடிக்கிறதுக்கு மற்றபடி வந்து அவங்க வ இம் இன்னைக்கி இருக்கக்கூடிய அம் அதீத திருமண மண்டபங்கள் அனைத்துமே இல்லை பெ பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் நடத்துற அனைத்து இடங்கள்லையுமே வந்து கை கால்கள் கழுவுகிறதுக்கும் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கும் வந்து நிறையவே தண்ணி வந்து இப்போ அவங்களே ப ஏ வச்சிருக்காங்க மோட்டார் அதுக்கு எக்ஸ்ட்ரா கரண்ட் சார்ஜு மட்டும் நம்ம கொடுத்தாலே போதுமானதாக இருக்கும் இதே வந்து குடிக்கிறதுக்கு தண்ணின்னால் நம்ம வேற வழியே கிடையாது அவங்க வச்சது போக நம்ம வெளியில் வந்து நான் வந்து முன்னாடியே ஏற் முன்னேற்பாடு செய்து அந்த தண்ணியை வந்து நான் வாங்கிக்கிறது தான் வந்து சிரமம்பா இன்னைக்கு சிறப்பாக இருக்குது ஏன்னா நம்ம பிடிச்சி வச்சாலும் எவ்வளோவு தண்ணி பிடிச்சி வைக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஸோ மேக்சிமம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாட்டில்ஸ்ல வாங்குறதா இருக்கட்டும் கேன்கள் வாங்குறதா இருக்கட்டும் இது தான் வந்து ஒரே வழி ஏ அது தான் இப்போது இப்போ வரையும் நான் செஞ்சிகிட்ருக்கேன்